துணி துவைக்கணும்ன்னா சோப்புத்தூளில் வந்து ஃபஸ்ட்டு ஊற வெச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறின பிறகு நல்லா கால் போட்டு பக்கெட்டில் போட்டு அதை மிதி மிதின்னு மிதிச்சாலே அதில் இருக்கிற முக்கால்வாசி அழுக்கு வந்துடும் அப்புறம் எடுத்து கல்லில் போட்டு நாலு அடி அடிச்சோம்னா எல்லா அழுக்கும் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அலசி என்ன பண்ணணும்ன்னா புழிஞ்சி காய போடணும் அவ்வளோதான் இது தான் துணி துவைக்கறத நான் செ நாங்கள் செய்கிற ஒரு விஷயமா இருக்குது எல்லோத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது அந்நில அப்புறம் அது வந்து நம்ம வெயில் காலத்திலலாம் பார்க்கும்போது நைட் அப்படியே மொட்டை மாடிலேயே போட்டோம்னா காலையிலக்குள்ளே காய்ஞ்சிரும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இதே குளிர் காலத்தில் மழை காலத்தில் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஃபேனுக்கு அடியில் போட்டுவிட்டோம்னா அது வந்து காய்ஞ்சிருது சில இது க காய்ஞ்ச துணி திடீர்னு மழை வந்து நனைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அந்த துணி எல்லாத்தையும் நனைஞ்ச துணியை எடுத்துட்டு வந்துட்டு அர்ஜெண்ட்டாக வெளியே போகணும் உடனே இது பண்ணணும்ன்னா உங்கள் வாஷிங் மிஷினில் ட்ரையரில் போட்டு அடித்து எடுத்து ஸ்பின் ஸ்பான்ல போட்டுவிட்டு வெளியே எடுத்தோம்னா ஸ்பின்னில் போட்டுவிட்டு வெளியே எடுத்தோம்னா பள பள பள பளன்னு காய்ஞ்சிரும் அப்படியே வந்து ஒரு உலர் உலர்த்துனோம்னா வெயிலில் போட்டுவிட்டோம்னா அது என்ன ஆகும் உடனே வந்து அது காய்ஞ்சிரும் அதிக தண்ணீரை துவைக்கிறத்துக்கு வீணாக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும்ன்னா வாஷிங் மிஷினில் போடக்கூடாது வாஷிங் மிஷினில் போட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு இருபது குடம் தண்ணி செலவாகும் ஒரு ஆறு கிலோ துணியை துவைக்கிறத்துக்கு பதினஞ்சு குடம் ஒரு குடம் பதினெட்டு லிட்டரோ என்னமோ நெனைக்கிறேன் அவ்வளோ தண்ணி செலவாகும் இதே ரெண்டு பக்கெட்டில் வந்து தண்ணி ஃபுல் பண்ணிட்டு ஒரு பக்கெட்டில் ஊ ஊற வெச்சு அந்த தண்ணிலேயே தொவைச்சுட்டு இன்னொரு பக்கெட்ல தண்ணியை பிடிச்சி அலசிவிட்டோம்னா நமக்கு தண்ணி குறையும் வாஷிங் மிஷின் நம்ம பயன்படுத்துவதை தவிர்த்தோம்னா தண்ணீரை வந்து சிக்கனப்படுத்தலாம் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதிகப்படியான தண்ணீர் வந்து செலவாகும்